ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் ஆ எஸ் சார் மகேந்திரா ஷோரூம் தான் சார் ஆ சொல்லுங்கள் சார் நான் தான் ஆ இருக்குது சார் நம்மள்ட அவேலபுல்லாக இருக்குது ஆ எஸ் சார் நம்ம கிட்ட வந்து மகேந்த்ராவில வந்து பேசிக் இருக்குது மாட்ரேட் இருக்குது அண்ட் ஹை லெவல் இருக்குது சார் ஹை லெவல் பேக்கேஜ் பார்த்தீங்கனா நமக்கு எய்ட் லேக்ஸ் வருது சார் அதோடய மாட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸ் வருது சார் இதை விட கம்மியாக நம்மள்ட பேசிக் லெவல் இருக்குது ஃபோர் பாய்ண்ட் ஃபைவ் இதை பற்றி உங்களுக்கு எதாது ஃபீச்சர்ஸ் எதாது தெரிஞ்சிக்கணுமா சார் உங்ளுக்கு பேக்கேஜ் அமௌண்ட்டு டிஃப்ரன்ஸ் வேணுமா சார் இல்லை அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் டிஃப்ரன்ஸ் வேணுமா சார் ஓ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஓகே சார் நம்பள்ட ஹை ரேஞ் ஹை ரேஞ் எய்ட் லேக் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு சவன் சீட்டர்ஸ் அவேலபுல்லாக இருக்குது சார் ப்ளஸ் அது கூட வந்து நமக்கு எம்ஆர்எஃப் டயர்ஸ் அவேலபிலிட்டியாக இருக்குது ப்ளஸ் அது கூட வந்து சோனி சோனி ஏசி வந்துடும் சார் ப்ளஸ் நீங்கள் அதுவே மாட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட வந்து ஃபை சீட்டர்ஸ் தான் சார் அவேளபுலாக இருக்குது அதோடய ஸ்பீட் அண்ட் மைலேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் சார் டீசல் கெப்பாசிட்டி வந்து நம்மள்ட மினிமம் ஃப்ஃப்டி லிட்டர்ஸ் இருக்குது சார் ஆ எஸ் சார் பேசிக்காகவே இருக்குது அதைவிட போக போக நம்ம கொஞ்சம் ஹை ஆகிட்டே வருவோம் சார் இல்லை சார் ஹை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கே இருக்குது சார் ஹை லெவல்ல மாட்ரேட்ல வந்து நம்ம தான் சார் பண்ணிக்கணும் ஆ சொல்லுங்கள் சார் ஆயில் ஆயில் ப்ரேக் சார் சார் நம்மள்ட வந்து இனிஷியல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹை லெவல் எய்ட் லேக்ஸ் போனீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து ஒரு ஃபோர் பாய்ண்ட் ஃபை லேக்ஸ் நீங்கள் பே பண்ணும் சார் மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஆ கம்பல்சரி சார் இல்லை சார் இல்லை சார் கம்பல்சரி இல்லைங்க சார் நம்மகிட்ட எய்ட் லேக்ஸ் அப்படின்னா ஃபோர் பாய்ண்ட் பைய் தான் சார் இனிஷியல் பேமெண்ட் மீதி எல்லாமே நம்ம மந்த்லி இஎம்ஐ இஎம்ஐல பண்ணிக்கலாம் சார் ஸோ அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்து தான் சார் சொல்லணும் நீங்கள் வாங்க பண்ணிக்கலாம் சார் ஆ எஸ் சார் ஃபோர் பாய்ண்ட் ஃபை வந்து பேசிக் நீங்கள் கட்டணும் சார் மாட்ரேட் வந்து நீங்கள் வந்து ஒரு த்ரீ பாய்ண்ட் ஃபை கட்டுற மாதிரி இருக்கும் சார் ஓகே சார் நீங்கள் வாங்க என்னனு பேசிக்கலாம் தேங்க் யூ சார்